எங்கள் பகுதியில் வந்து நிறையா ந மதங்கள் பின்பற்றப்பட்றாங்கள் முக்கியமாக இந்து இந்து மதமும் முஸ்லீம் மதமும் பின்பற்றாங்கள் கிறிஸ்டின் வந்து கொஞ்சமாக எங்கேயாவது இருப்பாங்கள் இந்து மத முமுஸ்லீம் வந்து மசூதிக்கு போவாங்கள் அவங்க அவங்க மதத்தை பின்பற்றுவாங்கள் இந்து மதங்கள்ல வந்து நிறையா நிறையா வழிபாடுகள் மாறு மாறுபடும் அதில் வந்து மாரியம்மன் கும்பிட்றவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தவர்களும் ஒவ்வொரு விதமான சாமியை பின்பற்றுவாங்கள் அந்தந்த சாமிகளுக்கு திருவிழாக்கள் கொண்டாட்டங்களெல்லாம் நடக்கும் அந்த அந்த கொண்டாட்டங்களை அவங்க பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்கள்